நாங்கள் பாத்திரம் கழுவும்போது பாத்திரத்துல குழம்பு இருந்துச்சுனா குழம்ப வந்து வெளியே ஊத்திவிட்டு அதுக்கப்புறமா வெறும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா விம் சோப்பை போட்டு கழுவுவேன் அது நல்லா அழுக்கு போகலை அப்படின்னா நல்லா நார் வச்சு தேய்ப்பேன் அப்படியும் போகலை அடியில் வந்து கரி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நல்லா சோப்பு போட்டு நார் வச்சி தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் வச்சு தேய்ப்பேன் நல்லா போய்டும் புளி தேய்ச்சாலே கரி பிடிச்ச பாத்திரமெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும் அப்படி போகலை அப்படின்னா மண் நல்லா செம்மண்ணாக எடுத்துட்டு வந்து அந்த அந்த பாத்திரத்துல மண் போட்டு கழுவுனாலும் நல்லா போகும் அதுக்கப்புறமா நான் சுத்தம் செய்யிறதுக்கு எண்ணெய் பாத்திரம் சுத்தம் செய்யிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குன்னு பித்தள பாத்திரத்துக்குலாம் வந்து புளி போட்டு நான் வந்து கழுவுவேன் அதில் வந்து எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மண் தேய்ச்சி கழுவினா நல்லா போய்டும் இல்லைனா கோலப்பொடியை தேய்ச்சி கழுவினாலும் நல்லா போகும்